ஆ சொல் ஆ ஆ சொல்லுங்கள் சார் ஓகே சார்

ஓகே சார்

கண்டிப்பாக சார் கண்டிப்பாக செய்யலாம் இப்போ வந்துவிட்டு நீங்கள் எதுவும் ஓன் கார் ப்ரொவைட் பண்ணிக்குறீங்களா இல்லை எப்படி நாங்கள் எதுவும் காரு ப்ரொவைட் பண்ணனுமா ரெண்ட்டல் கார் தானே சரி சார் அது நம்பள்ட்டையே இருக்கு எத்தனை பேர் சார் வருவீங்க டென் நம்பர்ஸ் ஓகே சார் அப்போன்னா உங்களுக்கு வந்து டூ டூரிஸ்ட்டு இருக்கு இருக்குல்லையா டூரிஸ்ட்டர் அதை எடுத்துக்கலாமா ஏன்னா இப்போ நார்மல் வண்டி ஏன்னா இப்போ சிங்கிள் வண்டின்னு வச்சு இப்போ ரெண்டு வண்டியாக வச்சுக்கலாம் நம்ம டொ டொயட்டாவோ டவேராவோ எடுத்துக்கலாம் பட் அது ரெண்டு வண்டியாக போய்விடும் இப்போ டூரிஸ்ட்டர்னா ஒரே வண்டி ஆ நீங்கள் எல்லாரும் ஒரே என்ஜாய் பண்ணலாம் ஆ ஆ அதுக்கு தான் அது உங்களுக்கு டூரிஸ்ட்டர் ஓகேவா இல்லை ட்ராவல் அது இது எதுவும் வேணுமா அது மாதிரி பக்கவா டூரிஸ்ட்டர் பெஸ்ட்டு சரிங்க சார் இது வீக் எண்டுங்கறத்துனால ஒரு இன்னொரு ஒரு இது சொல்லிர்றேன் நான் என்னன்னா நீங்கள் தர்ஸ்டே ஈவ்னிங்க்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்ப தான் உங்களுக்கு சாட்டர்டே சண்டேக்கு எங்களால் இது பண்ண முடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் மீன்ஸ் ஒரு மினிமம் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி அட்வான்ஸ் பண்ணிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ வீக் எண்ட் வந்து ரொம்ப பிஸி டைம் இதே நீங்கள் வீக்கு வீக் டேஸில் கேட்டீங்கன்னா எங்களால் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிவிட முடியும் ஸோ நீங்கள் வீக் எண்டுங்குறத்துனால தான் இந்த ஒரு இது நம்பளுது ட்ராவல்ஸில் இதில் கெய்டு உங்களோட ஒரு கெய்டு கூட வந்துருவார் ட்ரைவர் தனி ப்ளஸ் கெய்டு ஒருத்தர் கூட வருவாங்க எந்தெந்த ப்ளேஸ் எல்லாம் மஸ்ட்டு வாட்சபுல் ப்ளேஸோ அதெல்லாம் உங்களுக்கு அவங்களே சொல்லிக் கூட்டிகிட்டுப் போவாங்க மோர் தன் தட் உங்களுக்கு எதா ஒரு ப்ளேஸ் ரொம்ப பிடிச்சி இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நாங்கள் இருக்கணும் அப்படின்னாக்க அதுக்கும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க ஐ மீன் அ அந்த இடத்துல உங்களுக்கு போகும்போது உங்களுக்கான அந்த ஃபுட்டு ஃபுட்டோ ஒரு ஸ்நாக்ஸோ என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்களுக்குத் தேவையோ இல்லை ஒரு ஃபோட்டோ ஷூட் தேவைப்படுது இல்லை அந்த இடத்துல ஒரு வீடியோ கவரேஜ் உங்களுக்கு வேணும் அப்படி சொன்னீங்கன்னா என்ன உங்களுக்கு ஸ்பாட்டில தேவையோ அதை உங்களுக்கு பண்ணிக் கொடுப்பாங்க அந்த கெய்டே இல்லாமா

ஆமாம் சார் அவ்வளோ தான் நீங்கள் மார்னிங் வந்து ப்ரேக் ஃபாஸ்ட் முதோக் கொண்டு நான் ஒரு ஒரு ஒரு இதில் உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணித் தருவேன் அது நாங்கள் இப்போ எங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபராக பண்ணிக்கிட்டுருக்கோம் சேட்டர்டே மார்னிங் நீங்கள் செவனோ க்ளாக் வந்துவிடீங்கன்னா உங்களுக்கு செவென் தேட்டி டூ எய்ட்டுக்குள்ளே ஒரு இடம் ப்ரேக் ஃபாஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டுப் போவாங்க அங்கே வெஜ் அண்ட் நான் வெஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ப்ரேக் ஃபாஸ்ட்டே எஸ் எஸ் அதே இது நாங்கள் பண்ணித் தரோம் ஆ ஸ்பெஷலாக பண்ணித் தரோம் இது வந்து நம்பர்ஸ் கணக்கெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு எத்தனைப் பேர் வராங்களோ அத்தனைப் பேருக்குமே பத்துப் பேர்னா பத்துப் பேர் எட்டு பேர்னா எட்டுப் பேர் அதை நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணித் தரோம் நீங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு கெய்ட்டில எதாவது ஒரு இரிட்டேஷன் அல்லது ஒரு வண்டி ஓட்டுறதுல ட்ரைவரில் இரிட்டேஷன்னா இமீடியட்டாக நீங்கள் எங்களை கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு நம்பர்ஸும் உங்களுக்கு கையில இருக்கும் பக்காவாக கொடுத்துருவோம் சரி சார்

எல்லாமே பண்ணிரலாம் ஆ உங்களுக்கு ஃபேம்லெட்டு இந்த நம்பருக்கு செண்ட் பண்ணி விட்றேன் சார் ஓகேவா ம்